இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீர்களானால் மதம் அப்படிங்கறது வந்து பார்த்திங்கனா நிறைய இருக்கிறது அதில் ஒவ்வொருவரும் தங்களுடைய மத பண்டிகை அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கனா அவங்க அவங்க வந்து அவங்கஅவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு எல்லாரும் அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க ஸோ அவங்க வந்து நமக்கு தேவையானயில கொடுக்குறாங்க ஸோ நம்ம பண்டிகை அப்போ அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறோம் ஸோ அப்படி கொடுக்கும் போது பார்த்திங்கனா ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் இன்னொருத்தவங்கள தன்னோடு சேர்த்துக்கும் போது எல்லாருமே சேர்துக்க மாட்டாங்க ஸோ அதில் குறிப்பிட்ட பேர் அப்படின்னு இருக்கும்போது மத்தவங்கள் அதை ஒதுக்கவும் மாட்டாங்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் ஸோ தன்னுடைய திருவிழா ஆகட்டும் ஸோ பண்டிகையாகட்டும் பார்த்திங்கனா அவங்க ஒவ்வொருத்தவங்களோடையும் அவங்களோடைய அன்பை பரிமாறிக்கிறதுக்காக பல சாப்பாடு மற்றபடி துணிமணி இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ அதை பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு மதமும் அந்த மக்களுகளை வந்து ஒன்றிணைக்கிறது அந்த தக சமயத்தில் யாருமே பாகுபாடு பார்க்கமாட்டாங்க ஸோ அதே போல் எங்கள் அந்த பண்டிகையில் பார்த்திங்கனா தீபாவளி அப்டிங்கறதை ஒன்று எடுத்துக்கிட்டோம்ன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாருமே வடநாடு தென்னாடு அப்படின்னு பார்க்கமாட்டாங்க எல்லாரும் ஒரே டையத்தில் கொண்டாடக்கூடிய அந்த ஒரி பெரிய அந்த திருவிழா அப்படிங்கறது வந்து பார்த்திங்கனா அதை மற்ற சமூகங்காரவங்க மற்ற மதத்துக்காரவங்க அவங்களும் சேர்ந்து கொண்டாடுறத்துக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ அப்போ அந்த தீபாவளி டையத்தில் அப்படின் பார்க்கும் போது பார்த்திங்கனா விடுமுறையானதே ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்தே விட்ருவாங்க எதனால்லன்னா எல்லாரும் ஊருக்கு போய்விட்டு வரணும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே பலகாரம் கொடுக்கணும் அப்படினொன்னையும் ஸோ அதுக்கு ரெண்டு நாள் இருந்தால் தான் அதெல்லாம் செய்து கொடுக்கறத்துக்கு சில ஒருத்தவங்க முடியாதவங்க வாங்கி கூட கொடுத்துக்குவாங்க இப்படி பார்த்திங்கனா இந்த தீபாவளி டையத்தில் அப்படிங்கறது ஒ ஒவ்வொரு ஒவ்வொருவரும் மற்ற மதம் பற்றியோ மற்றப்படி எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தள்ளி வைத்து விட்டு ஸோ ஒன்றோடு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கிறதுக்காக ஸோ அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த ஸ்வீட்டாருக இருந்தாலும் சரி அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாகருந்தாலும் ஒருவர் ஒருவர் மாற்றிக்கிறாங்க ஸோ அவங்க அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இப்போ நான் ஒரு தடவ பார்த்திங்கனாக்க தீபாவளி டையத்தில் ஸோ முஸ்லீம் சகோதரர்கள் இவங்கள்லா வந்து கூப்பிடும் போது சரி நம்மளும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக இருக்கணும் அப்படின்னு நம் வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்துருந்தாலும் அவங்களுக்காக அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கறதுக்காக அவங்கள அழச்சி வெச்சு அவங்களுக்கு தேவையான நம்ம கொண்டாடாட்னம் பரவாயில்ல அவங்களுக்கு தேவையானதைலாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஸோ சிலவர சந்தர்ப்பம் சிலவர ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கனா இவங்க கொண்டாடவே இல்லை அப்படிங்கறத்துக்காக நமக்கு கொண்டாந்து அந்த பலகாரமோ துணிமணியோ அவங்க கொடுக்கறாங்க நம்மதான் எடுக்கக்கூடாது செய்யக்கூடாது ஆனால் மற்றவங்க கொடுக்கும் போது அதை நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நெறைய இருக்கிறது அதில் ஒன்று தான் இந்த சந்தர்ப்பம் ஸோ மதம் வந்து எல்லாரையும் மக்களை ஒன்றிணைக்கிறது ஸோ சில ஒரு நடுவில் தேவை இல்லாதவர்கள் வந்து தேவை இல்லாததை வந்து கிளரிக்கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கனா அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் மறைஞ்சிடும் ஆனால் ஒருத்தருக்கொருத்தர் இந்த சமூகம் அப்படிங்கறது ஒருத்தருக்கொருத்தர் பாசத்தோடு இருக்கிறாங்க அதை எல்லாம் வந்து செஞ்சிட்டுருக்காங்க அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை இதை வந்து எல்லாருக்குமே வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு சொல்லி இதை எல்லாருமே கொண்டாடும்படி செய்ய வேண்டும்